மலச்சிக்கல் வரக்காரணம் வந்து நம்ம வந்து கண்டவைகளை தின்றது தான் பிரச்சினை நம்ம வந்து சரிவிகிதஉணவு பயன்பாட்டில் இருக்கும் போது நமக்கு இந்த பிரச்சினையே வராது அப்படி மலச்சிக்கல் இருக்கு பிரச்சினை இருக்குன்னா நம்பளோட உணவோடு நல்ல ஒரு மிளகு ரசத்தை சேர்த்துட்டு சாப்பிடாலே அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பயன் தரும் மிளகு ரசத்தை வந்து ஏகப்பட்ட பயன்பாடு உள்ளது ஸோ இது அணியில் இதை பண்ண முடியாது அல்லது பேச்சிலராக இருக்கவிங்க அப்படில்லா பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹாட் வாட்டரில் மி சீரகத்தை நல்லா கடிச்சு மென்று தென் தண்ணி குடித்தாலே இந்த பிரச்சின வந்து சரி ஆகும் ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டாலே இந்த பிரச்சினையே வராது